சார் குட் மார்னிங் சார் சார் இது மாதிரி வேலூரில் இருந்து பேசுறோம் சார் ஆமாங்க சார் எனக்கு இப்போது ஒரு ரூம் மாரி தேவை சார் பெருசா ஒரு ரூம் வேணும் சார் வீட்டில் வயிசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த வீட்டில் அவங்களுக்கு வசதி அவ்வளோ இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேரு இருப்போம் ஃபேமிலி ச பேருக்கேற்றா மாதிரி ஒரு ரூம் வேணும் சார் நல்லா வசதியா இருக்கிறதுக்கு ஆ சார் ஓகே சார் ஒரு ஸ்கொர் ஒரு ஸ்கொயர் புட்டு எவ்வளோ சார் போது சார் ஆனால் வசதி எப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலயே ஹாஸ்பிட்டலு இல்லை பக்கத்தில் பார்க்கு இல்லை தண்ணி வசதி பாத்ரூமு அதெல்லாம் நல்லா வசதிகள் இருக்கா சார்

ஆ சார்

எல்லா வசதி இருக்கா சார் ஆ சார் எவ்வளோ சார் ஓ எந்த எந்த எந்த லொகேஷன் சார் கவர்மெண்ட் எ லொேஷனில் கவெர்மென்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கு சார் சரி அப்போது வேலூரில் புக் பண்ணுறேன் சார்

தண்ணி வசதி தண்ணி வசதி பாத்ரூம் வசதி எல்லாம் ஓகேவா சார் ஆ ஆ சார் ஓகே ஓகே சார் வேலூரில் பிக்ஸ பண்ணிட்டே சார் தேங்க் யூ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் வே அப்போ வேற வேலூரில் பிக்ஸ்டு சார் ரூம் ஆ சார் இல்லை ஓகே சார் ஓகே த சார் கொஞ்சம் கம்மி பண்ண முடியலா சார் வில மாட்டோம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்